ஹலோ சார் சார் ரோடு கான்ட்ரெக்ட்டுக்கு இப்போ வந்து மழை பெஞ்சுட்டு இருக்குது இல்லைங்களா சார் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது சார் ஆளுங்களே கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க நான் முடித்துத் தரேன் சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார்

சார் ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் லேட்டாகி வேலை செஞ்சால் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சால் அவங்க கொஞ்சம் சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க

ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ நான் ஆளுங்களுக்கு சரிங்க சார் நான் பார்த்து ஆளுங்களை ம் வர வழைச்சி நான் மு முடித்துத் தரேங்க சார் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்து முடித்துத் தரேங்க சார் சரிங்க சார் வச்சுருட்டுங்களா நான் மு நான் எனக்கு மு நான் இங்கே முடியலைன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொ கால் சொல்கிறேங்க சார் சரிங்க சார் ச சரிங்க சார் ஆ நான் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்றேன் சார் முடித்துத் தரேன்